அதாவது நான் சமைக்கிற சமையல் வந்துட்டு யாருக்காவது எதாவது பிடிச்சிருக்குனா இதை நீ சமைச்சீங்களே இது ரொம்ப நல்லாருந்திச்சு டேஸ்டாக இருந்திச்சு எப்படி பண்ணீங்கனு யாராவது இன்ட்ரஸ்ட்டாக கேட்குறப்ப நானும் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டாக சொல்லுவேன் இதெலாம் இந்த டைம்ல இதெலாம் பண்ணணும் இதெலாம் போடணும் இதெலாம் போட்டிங்கனா உடம்புக்கு நல்லதுனு ஒ தெளிவாக நான் அவங்களுக்கு சொல்லுவேன் புரியமாதிரி சொல்லுவேன் அப்படி சொல்லியும் அவங்களுக்குப் புரிலனா நேரடியாக நான் சமைக்கிறப்போ வாங்க வந்து பக்கத்தில் நில்லுங்க இன்ட்ரஸ்ட்டாக பாருங்க நான் என்னெல்லாம் போடுறேனு பாருங்கள் எல்லாமே பா பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருப்பேன் இது இது இதுக்குப் பேர் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனா உங்களுக்கு சுவை கிடைக்கும் இன்னும் அதிகமான சுவை கிடைக்கும் நான் சொல்லி புரியவைப்பேன் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நாண்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ரஸ்ட்டோட சமைக்கணும் எதுவாக இருந்தாலும் நல்லா சமைக்கணும் பிடித்தமாரி சமைக்கணும் இப்போ எனக்கொன்று பிடிக்குதுனா எ கூட இருக்கிறவங்களுக்கு இன்னோன்னு பிடிக்கும் எனக்குப் பிடித்தமாதிரியு சமைக்கணும் அவங்களுக்குப் பிடிச்ச மாதிரியும் நாங்கள் சமைச்சு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய வேலை அதைவந்து நான் நல்லவிதமாக பண்ணிக்கொடுப்பேன்